உள்ளூர் கலைகள்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் தெருக்கூத்து நடத்துவாங்க அந்த தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏராளமான மக்கள் கலந்துகொண்டு அதை ரசிச்சு பார்த்து ரசிப்பாங்க அப்படி தெருக்கூத்து எங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஒரு முகாம் மாதிரி அமைச்சி கொடுத்து அங்கே வந்து இரவு நேர ஏழு மணிக்கு மேலே வந்து கலை கலை நிகழ்ச்சிகளுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படி தெரியப்படுத்தும் போது அவர்களுக்கு நன்றாக கலைகள் எல்லாம் சொல்லுவாங்க மக்களும் அதைக் கேட்டு மகிழ்வார்கள் அது கலையை கற்றுக்க விரும்புகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைமில் வந்து நைட் டைமில் கலை நிகழ்ச்சி கண்டு பார்த்து ரசிப்பாங்க அப்படி ரசிச்சு முடிச்சு காலையில் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிகள் வந்து ஒரு சில இடத்தில் வந்து அந்த கலை நிகழ்ச்சியை பற்றி பேசிட்டுருப்பாங்க அப்படி கலந்து யார் கலந்து யோசிப்பாங்க கற்றுக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்கள் தான் அதிகமாக கற்றுப்பாங்க ஆமாம் ஒரு சில ரொம்ப ரேர்ராக தான் கற்றுப்பாங்க ஏன்னா உள்ளூர் கலைஞர்கள் அந்தமாதிரி டான்ஸ் அந்த கதைகள் எல்லாம் கற்றுக்கணுன்னா ரொம்ப ரே ஸோ ஆண்கள் மட்டுந்தான் அந்த கலைகள் எல்லாம் கற்றுப்பாங்க